சார் இந்த ஹோட்டலில் ஸ்பெஷல் பார்த்திங்கனா நான் சிக்கன் பிரியாணி இருக்குங்க சார் ஆ சிக்கன் க்ரில்லு ஆ பெப்பர் சிக்கன் இதெல்லாம் மெயின் டிஷ்ஷாக போட்ருக்கேன் சார் நீங்கள் உங்கள் இந் இந்த ஹோட்டல் ஸ்பெஷல் பார்த்திங்கனா நம்ப நண்டு சூப் இருக்கு சார் ஆ ஃபிஷ் ஃபிஷ் பிரியாணி இருக்கு சார் நீங்கள் எதமாதிரி பா ட்ரை பண்ணுறீங்க சார் ஓகே சார் ஆ சரிங்க சார் நல்லாயிருக்கும் சார் நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் ஆ ஓகே சார் டேஸ்ட் பண்ணுங்கள் சார் நல்லாதான் இருக்கும் ஆ ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார் சார் ஸ்பெஷலாக இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்க ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணுறீங்ளா சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ம் ம் க்ரில் க்ரில் சிக்கன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சார் பிரியாணி ஒன் ஃபிஃப்ட்டி ஓகே நண் நண்டு சூப்பு வந்து த்ரீ ஹண்ட்ரட் சார் ஆமாங்க சார் ஏன்னா கடல் நண்டு சார் இது ஆமாங்க சார் எல்லாம் ஃபிரெஷ் நண்டுதான் சார் புதுசாக எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகே ஆர்டர் ஓகே சார் ஓகே ஆ ஓகே சார் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் டேபிளில் ஒரு டென் மினிட்ஸில் எடுத்துகிட்டு வந்துவிட்றன் சார் ஆ ஓகே சார்